நாகப்பட்டினம் பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்கு அந்த வேளாங்கண்ணியில் கொடியேற்றம் நிகழ்வு வந்து பாரம்பரியமாக வருஷம் வருஷம் வேளாங்கண்ணி மாதா கோவில்ல நடக்குது அந்த கொடியேற்றம் நிகழ்வுக்கு பலபேர் வருவாங்க பல ஊர்கள்லேந்து லச்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இந்த கொடியேற்றத்துக்காகவே இந்த நிகழ்வுக்காக வந்து வேளாங்கண்ணியில் தங்கி கொடியேற்றத்தைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமாதான் ஊருக்கு போவாங்க இந்த கொடியேற்றத்துக்கு நடைப் பயணமாகவே நிறைய பேர் மெட்ராஸ் தஞ்சாவூர் கன்னியாகுமரி அங்கேருந்தெல்லாம் நடைப் பயணமாகவே கிளம்பி வருவாங்க இந்த கொடியேற்றம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமிருந்து சுற்றுலா பயணிகள் இதற்காகவே வருவாங்க இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் இந்த கொடியேற்றம் நிகழ்வு வந்து ரொம்ப விமரிசித்தியானது